ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி மேடம் தேவைப்படுது ம் சொல்லிடலாம் மேடம் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ரெண்டு வகையான எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது மேடம் நம்மளுக்கு வந்து விலை வந்து ஒரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரோடய விலை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிர்ருவா மேடம் இன்னொரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது அது வந்து தொண்ணூறாயிர்ரூபா மேடம் ஓகேவா மேடம் இப்போ வந்து அதில் ரெண்டு வேரியண்ட்லேயுமே நாலு நாலு கலர் இருக்குது மேடம் இது உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கலர் மேடம் தேவைப்படுது ஓகே ஓகே மேடம் அப்போ நம்ம ரெட்டு இல்லை மேடம் எங்கள்ட்ட வந்து எல்லோ இப்போது ஸ்டாக்கில் இருக்குது உங்களுக்கு எல்லோ ஓகேவா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஓ இந்த பேட்டரி வெச்சி நான் சொல்கிறேன் மேடம் ஓகேவா மேடம் இப்போ வந்து நீங்கள் ம் நான் அதை நான் சொல்கிறேன் மேடம் இப்போ வந்து பேட்டரிய வந்து நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரையும் நீங்கள் எந்தவித பிரச்சனயும் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம் மேடம் அதுக்கு அதுக்கு மேலே நீங்கள் வந்து மறுபடியும் பேட்டரிய வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் செட் பண்ணிக்கணும் மேடம் இல்லாட்டி நீங்கள் ஒன்று வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா பேட்டரிய வாங்கி வெச்சிக்கிட்டிங்கனா ஒரு பேக்கப்புக்கு இருக்கும் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் இப்போது ஆ அதான் மேடம் இப்போ வந்து நீங்கள் ஓ ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் மேடம் நீங்கள் வந்து இந்த ஸ்கூட்டியை வந்து வயசானவங்க பெரியவங்க எல்லோருமே ஓட்டலாம் மேடம் நம்ம வந்து அதோடய வேகத்தை வந்து நம்ம தேவையான வேகத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சிக்கலாம் மேடம் மூணு மோட் இருக்குது மேடம் ஸ்போர்ட்ஸ் மோடு ரெயின் மோடு இந்தமாட்டம் மூணு மோட்ஸ் இருக்குது மேடம் ஓகே மேம் இப்போ வந்து நீங்கள் வந்து ரெடி கேஷ் வெச்சிருக்கீங்களா இல்லை இஎம்ஐயில் பார்க்குறீங்களா மேடம் ஓகே மேடம் இப்போ கையில் எவ்வளோ மேடம் ரெடி பண்ணி அமௌண்ட் வெச்சிருக்கீங்க ஓகே மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிர்ருபா உள்ள வண்டி வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் மேடம் நீங்கள் அதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம் இப்போ வந்து இஎம்ஐ ஆப்ஷன் பற்றிலாம் உங்கள்ட்ட சொல்லலாமா மேடம் இப்போ வந்து நீங்கள் ஐம்பதாயிர்ரூபா கையில் வெச்சிருந்தீங்கனா இப்போ நீங்கள் வந்து ரெண்டு இயருக்கு வந்து இப்போ பிளான் இருக்குது மேடம் நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கட்டுற மாட்ட நாங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கவுண்ட்டுலேருந்து க்ரெடிட் பண்ணிக்குவோம் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நே ஷோரூமுக்கு வாங்க மேடம் நம்ம வந்து நேரடியாக பேசலாம் வரும்போது நீங்கள் யார் பேரில் வண்டி எடுக்குறீங்களோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் வேறு எதுவும் உதவி தேவைப்படுதா மேடம் ஆ ஓகே மேடம் தாராளமாக கேட்கலாம் மேடம் ஓகே மேடம் ஆ நன்றி மேடம்